நான் ஒரு டெய்லர் கிளாஸ் ஜாய்ன் பண்ணே ஜாய்ன் பண்ணி எல்லாம் கற்றுகிட்ட பிளவுஸு சுடிதார் தைக்கிறது எல்லாம் கற்றுகிட்ட ஆனால் கற்றுக்கிட்டு அங்கேயும் நான் ஒரு ரெண்டு மாசத்தில் அங்கே வேலை செஞ்சேன் அதில் வேலை செஞ்சேன் அங்கே இருக்கவங்கள் பார்த்து ஒருத்தவங்க வந்து இவங்க என்ன சீக்கிரமா வந்து ஜாய்ன் பண்ணிட்டாங்க நிறைய கத்துக்கிட்டாங்க நம்மலாம் என்ன நம்ம எப்போ ஜாய்ன் பண்ணிணோம் நம்ம என்ன கத்துக்கிட்டோம் இன்றது ஒரு மாதிரி ஏற்ற தாழ்வு மாதிரி பார்த்தாங்க நானும் அத வந்து ஆரம்பத்துல வந்து விட்டுட்டேன் ஆனால் அது போக போக அவங்க வந்து ட்ரீட் பண்ண விதமாக இருக்கட்டும் பேசுகிற விதமாக இருக்கட்டும் மற்றவங்ககிட்ட என்னை பற்றி வந்து இல்லாதது பொல்லாதது சொல்லாது இல்லாத அது இருக்கட்டும் அதெல்லாம் ரொம்ப அவங்க பண்ணிணாங்க ஆனால் அதலாம் வந்து போகப்போக போக சரி ஆயிடுன்னு பாத்தே ஆனால் அது சரி ஆகலை நானும் போய் என்னோட முதலாளிகிட்டியும் போய் நான் சொன்னே அவங்க இந்தமாதிரி சொன்னாங்க எல்லாம் பொம்பளைங்கதாம்மா நீங்கள் பார்த்துக்கோங்க நீங்கள் பண்ணுங்கள் இதில் வந்து இந்த வேலை விஷயத்த மட்டும் பேசுறதா இருந்தால் பேசுங்கள் மீதி விஷயம்லா இருந்தால் பேசாதீங்க அட்ஜஸ் பண்ணிட்டு போங்கன்னாங்க நாள் போகப்போக போக போக ஆச்சு அவுங்களும் வந்து இந்த இதுமாதிரி பேசுறத நிறுத்தலை நான் ஏதாவது கொறை சொல்றத நான் ஒன்று தைச்சா நல்லா இல்லை சொல்றது ஃபிட்டிங் சரி இல்லைன்னு சொல்வது இவங்ககிட்டலாம் ஏன் தைக்கிறிங்க இது பண்ணுறீங்க என்கிட்ட வாங்க அதமாதிரிலாம் சொல்வது நாங்கள் இது பண்ணிகிட்டே இருந்தாங்க ஆனால் இருந்தாலும் நான் என்னோட வேலையில் வந்து கனகச்சிதமாக வந்துட்டு நான் பண்ணுற தொழில் வந்து அதான் எனக்கு ஃபர்ஸ்டுங்கிறா மாதிரி நல்லா பண்ணே பண்ண பண்ண போகப்போக அவுங்களும் என்கிட்ட கொஞ்சம் கொஞ்சம் பேச ஆரம்மிச்சாங்க பேச ஆரம்மிக்க போக போகப்போக அவுங்களும் வந்து என்ன புரிஞ்சிக்கிட்டாங்க அதனால் எது பிரச்சன வந்தாலும் ஓடாமல் ஒளியாமல் நம்ம அந்த பிராபளத்த ஃபேஸ் பண்ணால் மட்டும்தான் நமக்கு வந்து அதுலேந்து ஒரு தீர்வு கிடைக்கும் எல்லோருமே ஒரே மாதிரி இருக்கமாட்டாங்க பழகுறவங்க இது பண்றவங்கெல்லாம் ஒவ்வொரு அதான் வெளியில் போய் பழகினாதா புது மனுஷங்ககிட்ட பழகினாதா அவங்களோட நெறை கொறை தெரியும் எதுவும் நம்ம நல்லா கற்றுக்குணும் கற்றுக்கிட்டு நம்ம தொழிலில் கில்லியா ஆடினா நம்மள யாரும் நெருங்க முடியாது